எங்கள் தோட்டத்தில் நிறைய செடி கொடி மரம் இதெல்லாம் வளக்கிறோம் அதில் வந்து எறும்பு புற்று வெச்சி இலைய அரிக்கிறது பூச்சி பொட்டுக்கள் வர்றது கொசு இந்தமாதிரி இதெல்லாம் வந்து எங்களுக்கு நிறைய பாதிப்பை கொடுக்குது அதனால் நாங்கள் வந்து வேப்பிலைய கொதிக்க வெச்சி அந்த தண்ணியை தெளித்து விட்றது செய்வோம் அதுக்கும் கட்டுப்படலைன்னா வேப்பிலையை கரைச்சி அதை வந்து நாங்கள் தெளித்து விடுவோம் அப்புறம் வந்து மஞ்சள் தண்ணியை கரைச்சி தெளித்து விட்டு பராமரிப்போம் பூ பூத்து காய் வைக்கிற இதுக்கெல்லாம் வந்து பெருங்காயத்தை தயிரில் ஊற வெச்சி அந்த தண்ணியை கொண்டு வந்து தெளித்து அந்த விதை இதெல்லாம் வந்து காயெல்லாம் வந்து நாங்கள் பூவெல்லாம் பராமரிக்கிறதுக்காக அந்த முறையை பயன்படுத்துவோம் அப்புறம் புல் வந்து எக்ஸ்ட்டா இருக்கிற இடம்லாம் புல் மொளைச்சி அதில் வந்து பாம்பு இந்தமாதிரி விஷப் பூச்சிக்கள்லாம் வந்து அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் அதை வந்து அப்பப்போ சுத்தம் பண்ணி நாங்கள் வந்து எங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை பராமரித்துக்கிட்டே வர்றோம்